எங்களுடைய கிராமத்தில் வந்து முதியவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பதற்கான காரணம் நிறையா காரணம் இருக்குது அது வந்து எப்புடினா சில பேர் நோய் வாய்ப்பட்டுறாங்க இப்போலாம் நிறைய நோய் வருது முன்ன மாதிரி இல்லை இப்போ எல்லாமே உணவு வகை எல்லாமே உணவுன்னு சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாக உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தான் ஃபுல்லாவே அது அது அந்த ஒரு விதையை உற்பத்தி செய்கிறதுக்கூட உரத்தை வச்சுதான் உற்பத்தி செய்கிறாங்க இந்த விர் விதையை உற்பத்தி செஞ்சு அதை விதைத்து அது ஃபுல்லாக ஒரு சாப்பிட்ற அளவுக்கு வர்றது வரைக்குமே அது சாப்பிட்ற அளவுக்கு வந் நெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது விதைக்கிறதுலேந்து அது சாப்பிடுற அளவுக்கு வருதுங்கிறத பதப்படுத்துறதுலேந்து ஃபுல்லாக நவீன கருவிகள் அப்புறோம் வந்து ஃபுல்லாக மருந்துகள் தான் மருந்துகள் பூச்சி மருந்துகள் களைக்கொல்லி எல்லாத்துக்குமே பயன்படுத்தி இது பண்ணுறதுனால இந்த அந்த நெல் வகை மற்றும் அப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் காய்கறி வகை எல்லாமே ஃபுல்லாவே இப்போது டோட்டலாக மருந்து தான் அதனால நிறைய சை சைடு எஃபெக்ட் வந்து நிறையாப் பேயரு எப்புடினா வயது முத்தி படுத்துட்டுறாங்க சில பேர் மாதிரி உணவுங்களெலாம் எடுக்கிறதுனால கை கால் இதாக செயல் இழந்திருது அப்புறம் மூளைச்சிதைவு இதை மாதிரி நிறைய பல வகையான நோய்கள் வருது ஆனால் எங்கூரில் அந்தமாரிலாம் வந்ததுல்ல இந்தமாதிரி வயது முற்றி தான் படுத்துருக்காங்க நிறையப் பேருக்கு வாதங்கிறது நிறையாப் பேருக்கு ஏற்படுது அவங்கள வந்து எப்படி கவனிச்சுக்கிறாங்கனா கிராமம்னா ஒன்றும் தனியாக ரூம்லாம் இருக்காது எல்லாம் ஒரே வீடாக தான் இருக்கும் திண்ணங்கிறதில் திண்ணை திண்ணைன்னு சொல்லுவாங்க அந்த திண்ணையில் போட்டு அவங்களுக்குன் தனியாக ஒரு கயிறு கட்டில் பின்னி அதில் போர்வை தலைவாணிலாம் போட்டு அவங்கள படுக்க வச்சுருவாங்க அவங்களுக்கான உணவு வகைணுங்கிறதில் வந்து அவங்க வயசானவங்கிறதுனால செரிக்காது செரிக்காத அளவுக்கு மாதிரி கடையில் இட்லிங்கிறது வந்து கிராமத்தில் எப்போயாச்சும் தான் ஊற்றுவாங்க மாவு அரைக்கக்கூட முன்னாடியெலாம் இப்போது நவீன முறை வந்துன்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிட்ருக்கேன் நாங்கள் சின்னப் பிள்ளையா இருக்கும் போது இப்போ நான் வந்து மாவு இடையில வாரத்தில் ஒரு நாள் நிச்சயம் அவங்க செரிக்கிற அளவுக்கு உணவு கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க இருப்பாங்க அப்புறம் கஞ்சி கஞ்சி அப்புறம் கிழங்க அவித்து கொடுக்கறது அந்தமாதிரி பார்த்துப்பாங்க இதனால் இது வருது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே அவங்கள ஒரு நாள் மெனக்கட்லாம் இருக்கற மாட்டாங்க அவங்க கிராமம்னாலே ஃபுல்லாக விவசாயம் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்போ தாத்தாவை தான் பேரக் குழந்தைங்க உங்கள் தாத்தாவை பார்த்துக்க அப்புடினு சொல்லிட்டு போயிருவாங்க அதுமாரியான சூழ்நில கிராமத்தில் நடந்துக்கிட்ருக்கு காரணம்னு பார்த்தா இந்த காரணம் எனக்கு தெரியிது வேறு எந்த காரணமும் தெரில நிறையப் பேருக்கு வாதம் இருக்குது அந்த வாதம் வந்ததுனால் படுத்துட்டுறாங்க ஒரு அறுபது எழுபது ஸ்டேஜ் வந்துட்லாலே எங்கூரில் வாதம் வந்துருது என்னெனான்னு தெரில நிறையாப் பேர் இருக்காங்க அந் ஆரோக்கியமாக நிறையாப் பேர் இருக்காங்க ஒரு சில பேர் மட்டுந்தான் அப்படி கை கால் செயல் இழக்க நேருது சில பேர் நல்லா உயிர் வாழ்ந்து இருக்காங்க அவ்வளோ தான்